இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயரத்தி முன்று பத்தொன்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஐந்து ஆறு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இருபத்தி இரண்டு நாலு இரண்டாயரதி இரண்டு